எங்கள் வீட்டில நாலு பேர் தான் இருக்கோம் ஆனால் வந்து எங்கள் ஊர்ல இருந்து நிறைய ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கொசறோம் நம்ம சமைக்கணும்னா சாம்பார் ரசம் பொரியல் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஆனால் வந்து எனக்கு பத்து பேர்த்துக்கு செய்ய தெரியாது நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் இருக்கோம் அவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு சமைக்க தெரியும் ஆனால் வந்து அவங்க ஊரில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கனால அவங்களுக்கு பசி எடுக்கும் அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா செய்கிறதுனால எனக்கு தக்காளி சாப்பாடு மட்டும் தான் செய்ய தெரியும் அதனால வந்து தக்காளி சாப்பாடு இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதை மட்டும் இருந்தால் மட்டும் போதும் நான் சீக்கரம் செஞ்சிடுவேன் சீக்கிரமும் அவங்களும் சாப்பிட்ருவாங்க இதே மாதிரி நம்ம சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி வச்சன்னா ரொம்ப நேரம் ஆகும் அவங்களுக்கும் பசி எடுத்துடும்